ஆமாங்க சொல்லுங்கள் எங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக எல்லா காய்கறிகளும் இருக்குது தக்காளி வெங்காயம் கேரட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தர்றோம்

எல்லாமே இருக்குது எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் நாங்கள் சுத்தமாக உங்களுக்கு தரமாக கிடைக்கும் எல்லா காய்கறியும் எங்கள்ட்ட இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து விடுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன காய்கறின்னு சொன்னீங்கன்னா எல்லா காய்கறியும் எங்கள்ட்ட இருக்குது நாங்கள் கரெக்டாக சரியான டைமுக்கு எல்லாமே கொடுத்து விடுறேன் எங்கள்ட்ட கேரட்டு தக்காளி பீட்ரூட் பச்சமிளகா இஞ்சி எல்லாமே இருக்குது உங்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக அஞ்சு அஞ்சு கிலோ நாங்கள் கொடுத்து விடுறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள்ட்ட காய்கறிலாம் கம்மியாக தான்ங்க இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் கடையில் வந்து பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொறைச்சி வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் தக்காளி இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆ வெங்காயம் இருக்குது வெண்டைக்கா உருளகிழங்கு கேரட்டு பீட்ரூட் எல்லாமே இருக்குது எல்லாமே கம்மி ஹோல்சேலில் கம்மி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிலாம் வெளியில் வாங்குறதவிட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே காசு வெலை கம்மியாகவே நீங்கள் வாங்கிக்கிலாம் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிக்கங்க என்னைக்கு வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துன்னு வந்து கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் நீங்கள் காய்கறி கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ தான் ஆ சொல்லுங்கள் சரிங்க சரிங்க ம் ஆ இருக்குதுங்க இருக்குதுங்க ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா கீரையும் இருக்குது கொத்தமல்லி புதினா அரக்கீரை சிறுகீரை பாலக்கீரை உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ எல்லாமே இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக நாங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றோம் ஆ சரிங்க சரிங்க கரெக்டான டைமுக்கு நான் எல்லா காய்கறியும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் நிறைய